கடலூர் மாவட்டத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் ரொம்ப கிராமப்புற சைட்லெல்லாம் ஒரு பத்து ஊருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரிதான் இருந்தது ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்புறம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்புறம் கிளினிக்கு அந் அந்த மாதிரி நிறைய வசதி வந்துருச்சு இது வீடு தேடி மருத்துவம் அப்படின்ற ஒரு திட்டத்தில் இப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தடவை நம்ம ஹாஸ்பிட்டல் போய்விட்டு செக் பண்ணி அந்த ரிசல்ட்டை அவங்க கிட்டே கொடுத்தா அதிலிருந்து நமக்கு மாதம் மாதம் மருந்தை வந்து நமக்கு தேவையான மருந்தை அவங்க வீடு தேடி எடுத்துகிட்டு வந்து தந்துடுவாங்க ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதம் நம்ம அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை அவங்களே எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நம்ம வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க ரொம்ப முடியாத பட்சத்தில் வேணால் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்புறம் அந்த கோவிட் டைமில் கூட நிறைய முகாம் மாதிரி போட்டு ஒரு சென்டர் மாதிரி வெச்சு அங்கே எல்லாேரையும் வர வெச்சு இந்த கோவேக்சினெல்லாம் போட்டு விட்டாங்க கோவேக்சின் கோ கோவிட்ஷீல்டு அந்த மாதிரிலாம் போட்டாங்க அந்த டைமில் வந்து மக்களோடய பாதுகாப்பை வந்து ரொம்பவே முக்கியமாக கருதி நிறைய டாக்டர்ஸ் வந்து அவங்களோட ஹெல்த்தை பற்றி கூட க கவலைப்படாம எல்லாமே நல்ல விதமாக பண்ணிணாங்க சில டைம் வந்து ஹாஸ்பிட்டல் உள்ளேயே நிறைய பேரை விடலை அதாவது சாதாரண ஒரு ஃபீவராக இருந்தால் கூட நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நம்மளை கொரோனான்னு சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இவங்களும் போகல அவங்களுமே வந்துட்டு அவங்க உள்ளே வந்தால் மற்றவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுமோன்னு பயந்துகிட்டு சில பேர் ஒதுக்கிதான் வைச்சாங்க சில பேர் நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க சில பேர் இந்த மாதிரியும் பண்ணிணாங்க நிறைய நமக்கு ஏதாவது வந்துடுமோ அப்படின்னு பயந்துகிட்டு அவங்க அந்த மாதிரி பண்ணிணாங்க இப்போ ந வந்து சுகாதாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த கொசு மருந்து அடிக்கிறது அப்புறம் அப் ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து வீடெல்லாம் செக் பண்ணுறாங்க எங்கேயாவது தண்ணி தேங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி இந்த மழைக் கா மழை டைம்லெல்லாம் ஒரு ஒ ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைமே வந்து செக் பண்ணுறாங்க தண்ணி தேங்கியிருக்கா இல்லை வேறு எங்கேயாவது இப்போ பாத் ரூம்லேருந்து போகிற தண்ணியெல்லாம் வேறு எங்கேயாவது தேங்கி குட்டை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி நிறையா வந்து செக் பண்ணுறாங்க ஃபிரிட்ஜுலெல்லாம் வந்து செக் பண்ணுறாங்க அந்த தண்ணியெல்லாம் அடிக்கடி ஊற்றுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முன் சுகாதாரம் வந்து கொஞ்சம் பெட்டராகவேதான் இருக்குது நல்ல நடவடிக்கைதான் எடுத்துகிட்டு இருக்காங்க கடலூர் மாவட்டத்தில்